தோட்ட கலை வந்து எங்களுது வந்து கத்திரி முள்ளங்கி வெண்டைக்காய் அப்புறோம் வாழை வாழை வெச்சுருக்கறோம் புடலங்கா செடி அவரை செடி எல்லாம் போட்டுருக்கங்க ஆனால் மருந்து வந்து எதுவுமே நான் பயன்படுத்த மாட்டோம் நாங்கள் வந்து அடுப்பு இந்த இது சாம்பல் போட்டு இது பண்ணி நாங்க காய் வந்து பூச்சி வராத பாத் பாதுகாப்பு பண்ணி உடல்நலத்துக்கு சாப்பிட்டா உடல்நலத்துக்கு நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது நல்லா விரும்பி நாங்கள் சாப்பிடுவோம் எல்லா செடியும் பச்சை மிளகாய்ல இருந்து எல்லாமே நான் நட்டு நாங்கள் செடியை பாதுகாப்பு பண்ணிகிட்டு வரம் உடல்நலத்துக்கு நல்லாயிருக்கு எங்களுக்கு